ஹலோ அக்கா நீங்கள் வந்து ஆயில் மில் வச்சுருக்கீங்களா அதில் வந்து என்னென்ன ஆயில் ரெடி பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள்

சரி இந்த எண்ணெய்யெல்லாம் நல்லா சுத்தமாக செய்யறீங்களா ம் ம் என்ன எண்ணெ சரிங்க சரி இது வந்து எத்தனை ஆளை வச்சு செய்யறீங்க எக் எங்களுக்கு வந்து நாங்கள் கடையை வந்து வச்சுருக்கோம் அது வந்து மொத்தமாக வந்து நிறையா அமௌண்டாக வாங்கினு வந்து பக்கம் பக்கம் இருக்கிற கடைக்கெல்லாம் மொத்தமாக வாங்கிகிட்டு வந்து சில்லறையாக கொடுக்கலானு இருக்கோம் அதனால எங்களுக்கு அதிக எண்ணெ தேவைப்படுது

ம் இது வந்து இல்லைங்க மேம் எங்களுக்கு வந்து அதிகமாக வேணும் அதனால் வந்து ஒரு அரை லிட்ருடைய ரேட்டு எவ்வளு ஒரு லிட்ரு எவ்வளோ அதைப் பற்றி சொல்லுங்கள் பார்க்லாம்

எவ்வளோ எங்களுக்கு வந்து எல்லா எண்ணெய்யும் வேணும் அதிகமாக வ மொத்தமாக வேணும்னால எங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தரமாட்டீங்களா

மொத்தம் எவ்வளோ தய் எத்தனை லிட்ரு தருவீங்க எங்களுக்கு எங்களுக்கு வந்து சுத்தமாக இருக்கணும் நாங்கள் வந்து எட்னு வந்து போட்டாலும் பக்கங்கள் இருக்கிற கடைகள் வந்து உம் நல்லாருக்கு இந்த எண்ணெ வேணும் அப்படின்னு சொல்லணும் எங்களுக்கு வந்து ம் எங்களுக்கு வந்து ஒரு இன்னக்கு தேங்காய் எண்ணெ அந்த மாதிரிலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிருக்குன்னு சொல்லுறீங்கல்ல எங்களுக்கு வந்து ஒரொரு எண்ணெய்லயும் ஐம்பது ஐம்பது லிட்ரு எண்ணெய் தேவைப்படுது கம்மி பண்ணி எங்களுக்கு கொட்டேஷன் போட்டு அனுப்புவீங்களா

இல்ல நாங்கள் அதிகமாக பொருள் வாங்குறதுனால எங்களுக்கு வந்து ஒரு லிட்டருமே ஒரு அஞ்சுரூவா கம்மி பண்ணி கொடுங்க சரி எங்களுக்கு கொட்டேஷன் அனுப்பி விடுங்க நாங்கள் வந்து உங்கள் உங்கள்கிட்ட

சரிங்க நல்லா இருந்தா சரிங்க நான் அதான் நீங்கள் வந்து எங்குளுக்கு நீங்கள் வந்து கொட்டேஷன் போட்டு அனுப்புங்கள் நாங்கள் அப்புறம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம்